எனக்கு வந்து அந்த ஸ்கூல் படிக்கிறாப்போ கிடைக்கில அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக டான்ஸ் ஆடுறது வந்து காலேஜில் வந்து காம்படீஷனில் வந்து கலந்துக்குனே அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இதுமாரி சும்மா நடத்துருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டான்ஸராக பசங்கள் கீழேயும் டான்ஸ் ஆடுவாங்கள் அப்போது வந்து பாட்டுலாம் போடவே இந்த தன்னையும் மெய்மறந்து ஆடுறதுனால் அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் பசங்களான வந்து காம்படீஷனில் கலந்துக்கணும் அவங்க வந்து கூப்பிட்டு போனாங்கள் என்ன வா பண்ணலாம் சொல்லி அப்புறம் அவுட்டர் காலேஜ் காம்படீஷனு இந்தமாரி நிறையா காலேஜில் போயிட்டு டான்ஸ் ஆடி பிரைஸ் வின் பண்ணுவோம் அதனால் வந்து இதோட சான்ஸ்லாம் வந்து எனக்கு எப்டி கெடச்சுதுன்னா என்னோட ஃபிரண்ட்ஸ் என்னை வந்து கூப்பிட்டு போனதுனால தான் ஏன்னா நான் தனியாக இருந்ததுனால் எங்கேயும் போயிருக்க மாட்டேன் நான் அப்படியே எங்கெல்லாம் போகணும் நான் அங்கெல்லாம் போய் பண்ண முடியாதுனுட்டு அவங்க ஃபிரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய ஃபிரண்ட்ஸ் கூட்டிட்டு போனதுனால் அந்த டான்ஸ் காம்படீஷனில் நான் போயிட்டு அதில் வந்து அன்றைக்கி கிடச்ச வாய்ப்பு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்